ஐயா சொல்லுங்கள் ஐயா ஹலோ யார் பேசுகிறது ஐயா எங்கள் வயலில் வந்து கொத்தவரங்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் வெண்டைக்காய் போட்டிருக்கோம் சுரைக்காய் போட்டிருக்கோம் பரங்கிக்காய் போட்டிருக்கோங்க கீரை போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து எங்கள் வயலில் வந்து நாங்கள் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எல்லாமே வந்து இயற்கையாக தான் போட்டு உரம் போட்டு வளர்த்துகிட்டு இருக்கோம் எதுவுமே நாங்கள் வந்து செயற்கை உரமெல்லாம் போடுகிறது இல்லை நாங்கள் வந்து விற்றுகிட்டு இருக்கோம் வெளியில் வயல்லேயே போட்டு வாங்குகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணும் கொத்தவரங்காய் வந்து கிலோ வந்து கம்மி தாங்க ஒரு கிலோ வந்து நாங்கள் வந்து இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வெளியில் மார்கெட்டில் வந்து நீங்கள் முப்பது ரூபாய்க்கு விற்கிலாம் இல்லை இல்லை நாங்கள் போடுகிறது இல்லைங்க நாங்கள் போடுகிறது வந்து கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் வெண்டைக்கா சுரைக்கா பரங்கிக்காய் கீரை இது மட்டும்தான் போட்டிருக்கோம் அவரைக்காய் வந்து கிலோ வந்து பார்த்தீங்கனா நூ நாற்பது ரூபாங்க ஆமாம் மார்க்கெட் ரேட்டு வந்து அறுபது ரூபா நீங்கள் எங்கள் வயலில் வந்து எடுத்துக்கிட்டிங்கனால் நாற்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் வந்து வெண்டைக்காய் வந்து கிலோ ரேட்டு அதிகமுங்க கிலோவே வந்து அறுபது ரூபாங்க மார்க்கெட்டில் வந்து நூறுரூவாய்க்கு விற்கிது அது நீங்கள் நாற்பது ரூபா லாபம் வைச்சு விற்கலாம் மார்க்கெட்டில் ஓகே நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக வயலுக்கு வாங்க உங்கள் வயலில் என்னோடய வயலோடய அட்ரெஸ் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன் சரி சரிங்க ஐயா வைச்சுருங்க ஐயா